எனக்கு தமிழ்மொழி ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு தமிழில் நல்ல பெ நல்ல தமிழில் பேசுவதுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தமிழ் தமிழ்தான் எனக்கு பேசுவது தமிழ் தமிழ்மொழினால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் மொதல் முதல்ல வந்ததே நம்ம தமிநாட்டில் தமிழ்மொழி தான் எல்லாம் மொழியும் விட தமிழ்மொழி தான் நமக்கு ஈஸியா புரியும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிலாம் அதுமாரி தமிழில் வந்து இலக்கணங்கள்னால் தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய இருக்குது தமிழில் பேசும் போது எங்கள் பிள்ளைங்கள்லாம் தமிழில் தான் பேசும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தமிழ் வந்து அதை சொல்ல வார்த்தையே இல்லை நிறைய நிறைய விஷயங்கள் தமிழில் கற்றுக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இலக்கணம் உச்சரிப்பெல்லாம் இந்த மாதிரி யா எங்கேயுமே இருக்காதுன்னு நல்ல விஷயலாம் அதில் இலக்கணத்தில் இருக்குது பாரதியார் பாட்டு பாவேந்தர் பாட்டு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப இனிமையாக இந்த தமிழ் இலக்கியங்கள் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுமாரி திரு திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதியவர் தமிழ்மொழியின் முதல் முதல்ல அதை படிக்கும் போது ஒவ்வொரு இதுவும் புரிஞ்சுக்கிறது நல்ல ரொம்ப ஈஸியா இருக்குது எங்களுக்கு அதனால் தமிழ்மொழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது

எங்கே இருந்து எங்கே போனாலும் தமிழில் பேசாதவர்களே எங்கேயுமே இந்த உலகத்துலேயே எல்லா இடமு தமிழில் நிறைய இடங்கள்ல தமிழில் பேசுகிறாங்க எல்லா மொழியை விட தமிழில் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஈஸியா பேச முடியும்